இதில் நெகட்டிவ்னு சொல்லணுனா என்னன்னா வெயிலில் போட்டு போகிறப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எரிச்சல்மாதிரி இருக்துகு வேறு ஒன்னும் இல்லை அப்புறம் வந்துட்டு சட்டை வாஸ் பண்ணுறன்னா இப்போ தனியாகதான் எடுத்து போட்டு வாஷ் பண்ணுறமாதிரி இருக்குது ஏனால் வந்துட்டு இது கலர் நான் வந்துட்டு ஒயிட் கலரில்தான் எடுத்தேன் ஒயிட் கலர்லையும் டார்க் ப்ளூ ரெண்டு சட்டை எடுத்திருக்கேன் சட்டை எடுத்ததில் வந்துட்டு எப்படின்னா தனித்தனியாகதான் வந்து இது பண்ணற மாதிரி இருக்குது ஏனால் ஒரே இதில் மடித்தம்னா அது கலர் வந்து அதில் மெர்ச்சி மெர்ஜ் ஆகிடுது அதுதான் இதில் ஒரு இதாக இருக்குது அப்புறம் வந்துட்டு எவ்வளோ நாள் இந்த கிளாத் வரும்னு எனக்கு தெரியல ஆனால் யூஸ் பண்ணிட்டேன் பட்டு நம்மளோடு ஒரு ஒரு வெளி இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிலாம் மிச்சமாரி இந்த ஒர்க் பார்க்கறதுக்குலாம் நம்ப சட்டையை யூஸ் பண்ண முடியாது உடனே வந்து கிழிஞ்சு இருந்தாலும் கிழிஞ்சுரும்